வணக்கம் மேடம் நான் நாகபட்டினம் மாவட்டத்திலேருந்து பேசுறேன் ஃபோன் பண்ணிருந்தீங்கள் இந்த இடம் கேட்டீங்கலாம்ல எவ்வளவு தேவைப்படுது உங்களுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்னால் குழி கணக்கில் கேட்குறீங்களா இல்லை ஏர் கணக்கில் கேட்கறீங்களா பவர் ப்ளாண்ட் ஒன்று இருக்குது பவர் ப்ளாண்ட் இருக்குது பக்கத்திலயே இது இருக்குது பக்கத்திலன்னா சோலார் போடுவாங்கள்ல அங்கே நல்ல கோயில் இடையில கேப்ல உள்ள இடம் ஸ்கொயர் ஃபிட்ல கணக்கில் கேட்கறீங்களா குழிக் கணக்கில் கேட்கறீங்களா வேலிக் கணக்கில் கேட்கறீங்களா எல்லாமே இருக்குது ம் வாய்க்காலும் தண்ணி பாசனம் சாகுபடிக்கு தேவைப்பட்டுதுனா அந்த மாதிரி வச்சுக்கலாம்

மீன் வளக்கறாப்போல

குழிக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறுபா போடுவாங்கள் குளம் வந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்க அதிலயும் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா கிட்டத்தட்ட சம்பாதிக்கலாம் அதுக்குத் தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னால் உடனே முடிச்சு கொடுத்துர்றேன்

எப்போ வர்றீங்க என்ன பண்ணுறீங்க நாளைக்கு வர்றீங்களா ஆயிரத்தி எட்நூறுபா சொன்னேன்

என்ன மேடம் குழி வந்து வேற குழிங்கறது வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தினாலு ஸ்கொயர் ஃபிட்டு வரும் நான் சொன்னது ஸ்கொயர் ஃபிட் ரேட்டு ஆயிரத்தி எட்நூறுபா உங்கள்ட்ட சொன்னேன்னா அதை விட குஞ்சம் கொறைச்சு வாங்கலாம் அவ்வளோ தான்

ஏன்னா குளம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு ரெண்டு ஏக்கர் வரும் அதுக்குத் தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க எப்போ வர்றீங்க எப்போ வர்றீங்க நீங்கள் வந்தீங்கன்னால் எப்போ வேணாலும் வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா தானே நான் ஸ்பாட்டை காட்ட முடியும் நாகபட்னத்திலேருந்து கங்கலாஞ்சேரி ரோட்டில நாகப்பட்டினம் டு கங்கலாஞ்சேரி ரூட்டு இருக்குதில்ல கங்கலாஞ்சேரி ரோடு அதில் ஒக்கூர் வாழை ஒக்கூருண்ட்டு இருக்கும் அதில் பவர் ப்ளாண்ட்டு மூங்கில்குடிங்கிறதில் வந்து

பஸ்ஸெல்லாம் நிற்கும் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலையே பட வேண்டியதில்லை ம் பஸ்ஸெல்லாம் நிற்கும் அரை மணிநேரத்துக்கு ஒரு பஸ்ஸு இருக்குது எல்லாமே நிற்கும் நாகூர்லேருந்து அப்படியே திரும்ப வேண்டியது தானே நீங்கள் வந்து ஏரியாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிப் போய்டும் எவ்வளோ கம்மியாக வாங்கிக் கொடுக்க முடியுமோ நான் வாங்கித் தர்றேன் எப்போது வர்றீங்கள் எத்தனை செண்டு உங்களுக்குத் தேவைப்படுதோ அத்தனை செண்டும் வாங்கித் தர்றேன் ஒரு அஞ்சு வேலி இருக்குது வேலி க்ரௌண்டில் நான் நான் கிராமத் அஞ்சு வேலி எத்தனை மணிக்கு வர்றீங்கள் நாளைக்கு இல்லை வர்றப்போ நான் எங்காவது வெளில அடுத்த இடம் பார்க்கப் போயிட்டேன்னால்